ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் ஓகே மேடம்

ஓகே மேடம் இப்போ எனக்கும் நெறையா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு உங்களுக்கு எவ்வளோ நாளில் உங்களுக்கு ப்ரா செஞ்சு தரனும் ஓகே மேடம் நாங்கள் செஞ்சு தரோம் கன்ஃப் நல்லா குவாலிட்டியாகவே செஞ்சு தருவோம் ஒரு தொளசண்ட் ருபீஸ் ஆகும் சரி சரி ஓகே கம்மி பண்ணிக்கலாம் ஓகே கன்ஃபு கன்ஃபார்மாக கொடுத்துரலாம் நான் நான் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி அனுப்புகிறேன் அதில் வந்து அதில் அனுப்பிவிட்ருங்க நான் பார்த்துக்குறேன்

நான் ப்ராஜெக்ட் முடிச்சிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் ஒன் வீக் குள்ளே முடிச்சு குடுத்துடுறேன் மேடம் ஓகே தேங்க் யூ மேடம் ஓகே தேங்க் யூ